செடி செடிகளுக்கு வந்து நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கரிசல் மண் சொல்வாங்க அந்த மண்ணை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அது மாதிரி அது வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே இயற்கையாகவே அது வந்து சத்து உள்ள மண்ணாக தான் மண்ணாக பதப்படுத்தி வளப்படுத்தி அதில் வந்து நாங்கள் வந்து செடிகளை உருவாக்குகிறோம் அப்போது தான் வந்து வீரியமிக்க செடிகளாக அது வந்து வளர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து மண் தான் அந்த மண் வந்து தரமான மண்ணாக இருந்தால் அது வந்து செடிகள் வந்து நல்லாவே வளரும் இந்த கரிசல் மண்ணை பயன்படுத்தும் போது அது வந்து நல்ல மண்ணாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா வீரியமிக்க செடிகளாக வளர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதுமட்டும் இல்லாம நான் வந்து உரங்களை வந்து உரங்கள்னு சொல்லபோனால் நாங்கள் வந்து செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் இயற்கை உரங்கள் சொல்லப்போனால் நான் வந்து என்னென்னனா ஒரு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்னென்னா மாட்டு மாட்டு உரம் மாட்டுச் சாணத்துலேருந்து உருவாகக்கூடிய எருக்களை பயன் மாடு மற்றும் ஆடுகள்ல இருந்து உருவாகக்கூடிய சாணத்தில் இருந்து உருவாகக்கூடிய எருக்களை ஃப்ர்ஸ்ட் பயன்ப்படுத்துறோம் அதே அதுக்கு அடுத்துபடியாக நாங்கள் என்ன பண்றோம்னா மண் புழு உரங்களை இயற்கை உரங்களாக சொல்லக்கூடிய மண்புழு உரங்களை நாங்கள் வந்து அதில் வந்து பயன்படுத்தி நல்ல தரமான இயற்கை சூழ்நிலையோடு உருவாகக்கூடிய ஒரு செடிகளை மட்டுமே தான் பயன்படுத்தி அதில் இருந்து வரக்கூடியே பழம் கனிகளை பயன்படுத்துகிறோம்